இப்போ புதுசாக தொழில் தொடங்குறது நிறைய பேர் தொடங்குகிறாங்கங்க ஆனால் யார் ரொம்ப நாளைக்கு அதை செயல்படுத்திக் கொண்டு வர்றாங்க லாபமோ நஷ்டமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ அதெல்லாம் கணக்கு கிடையாது நம்ம எவ்வ்ளோக்கெவ்ளோவு தூரம் ஸ்டேன்ட் பண்ணி நிற்கிறோம் அதில் அது தான் முக்கியம் சில பேர் ஒரே நாளில் பெரியாளாகணும் அப்படின்ட்டு ஒரு லோனை வாங்குவாங்க கவர்மெண்டில் ஒரு ஒரு லட்சம் ரூபா வாங்குறாங்க அப்பிடின்னா மொதல் நாளே ஒரு லட்ச ரூபா கிடைக்குமாங்க மாதம் பத்தாயரரூவா பத்து மாதம் ஆகும் அந்த போட்ட லோனை எடுக்கிறத்துக்கு அந்த சப்ஸிட்டி கொடுக்கறது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு கொடுப்பாங்க அது லாபோன்ட்டு எடுத்துகிட்டு போயிடணும் அதை விட்டுவிட்டு மொதல் நாளே ஒரு லட்ச ரூபா ஓட்டணும் ரெண்டு லட்ச ரூபா ஓட்டணும் மூணு லட்ச ரூபா ஓடணும்ட்டு எல்லோரும் பிஸ்னஸ் வர்றாங்கன்ட்டு தொடங்கி லாஸ் பண்ணிட்டு வந்துடறாங்க பிஸ்னஸில் இறங்குனா நல்லா க்ளாரிட்டியாக இறங்கணும் லாபம் பார்க்கறத்துக்கு மூணு வருஷம் ஆகும் இன்றைக்கி ஐந்நூறு ரூபா கிடைக்குதுன்னா அதை நீங்கள் திரும்ப இன்வெஸ்ட் மட்டும்தான் பண்ணணும் கடைக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம் ஃபுட்டை டேஸ்ட்டு கொடுக்கலாம் ஃபுட்டுன்னு இல்லை ப்ரொடக்ஷனை டேஸ்ட்டு கொடுக்கலாம்